தோட்டக்கலையில் எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்கள் எங்கள் ஹஸ்பண்டு எல்லா வந்து ஆர்வமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு நான் வெச்சுட்ருந்தேன் மாடி மேல் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்செடி ரோஜா பூச்செடி காகிதச்செடி இதெல்லாம் வெச்சிருப்பேன் அப்றமா சின்ன சின்ன செடிங்கள் காய்கறி செடினா கத்திரிக்காய் செடி வெண்டைக்கா செடி இதெல்லாம் வெச்சுருப்பேன் நான் பண்ணிகிட்ரு சின்ன வயிசுலேந்தே பசங்கள் பார்ப்பாங்க அது பார்த்துட்ருக்கும்போது இப்போ நான் செடிக்கு தண்ணி போடாத முன்னே அம்மா புதினா செடி வாடிடுச்சினு அப்டின்னு சொல்லிவிட்டு பசங்கள் ஆர்வமாக போடுவாங்க அப்பு றமா அரிசி கழுவுகிற தண்ணியில் அது வெச்சுருந்தாக்கூடும் நான் மறந்துவிட்டாக்கூட எடுத்துகிட்டு போய் போட்டுவிட்டு போட்டுவிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க திருப்பியும் சாயங்காலம் வந்தவொடன்னே அதில் இருந்து கிளீன் பண்ணுவாங்க தொட்டியெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இருப்பாங்க காலையில் எழுந்தோடன்னே அதில் எதும் பூ வந்துச்சுனா பூ வந்துடுச்சி அப்பிடின்னு சொல்வாங்க அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க இல்லைனா காய் வந்துடுச்சினா காய் வந்துடுச்சி இப்போ மல்லிப்பூ பூத்திருக்கு ரோஜாப்பூ பூத்திருக்கு அந்தமாதிரி ஆர்வத்தோடு வந்து பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க என்னை விட வந்து எங்கள் பசங்கள் தான் இப்போ வந்து நல்லா பராமரித்து பாத்துகிட்ருக்காங்க